வணக்கம் ஆ வணக்கம் சார் சொல்லுங்கள் சொல்லுங்கள்

எத்தனை நாள் கேட்டிங்க இல்லைங்களே சார் இப்போ ஸ்கூல் அக்காடமிக்கில் எக்ஸாம்ஸ்லாம் போய்ட்யிருக்கு இருக்குதுங்களே த்ரீ டேஸ் லீவ் கொடுத்தால் பையனோட ஸ்டடீஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆவுங்களே இங்கே ஃபாரின்லருந்து வராங்களா மற்ற விஷயன்னா லீவ் கொடுக்குலாம் பிரச்சனை இல்லை ஸோ ஸ்டடீஸ் அஃபெக்ட் ஆகுமே சார் வேறு எதாவது மேரேஜ் ஸோ முக்கியமான ஃபங்ஷனாக இருந்துச்சின்னா நான் ஈஸியாக கொடுத்துட்லாம் மே பி கன்சசிடர் பண்ணிவிட்டு ஹெட் மாஸ்டர் கேட்டு நான் கொடுத்துடாவா ஃபாரினில் இருந்து வராங்க மேபி மேபி ஒரு நாள் கழிச்சு போய் பார்த்துக்க சொல்லுங்களேன் சார் ஏன்னா பையனோட ஸ்டெடிஸ்காக தான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லைன்னா லீவு ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் எக்ஸாம்ஸ் போயிட்யிருக்குது ஸோ சொல்கிற விஷ்யம் நீங்களே கால் பண்ணுறதால பையன் வந்து கேட்ருந்தால் கொடுத்திருக்க மாட்டேன் ஸோ நீங்களே கால் பண்ணி கேட்டனால உங்களோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு புரியுது இருந்தாலும் பையனோட ஸ்டடிஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல வந்து அவங்கள பார்த்துக்க சொல்லாம்ல சார் த்ரீ டேஸ் பக்கமாங்களா அகாடமிக்கில் ஒத்துக்க மாட்டாங்களே சார் இங்கே ஹெட் மாஸ்டர்ன்னா மேபி வந்து ஏதாவது சிக் லீவ்ஸ்னாலே அவங்க ஹெல்த் கண்டிஷன்னாலே ஒன் டே இல்லை டூ டேஸில் தான் அவங்க கொடுப்பாங்க அலோவ் பண்ணுவாங்க த்ரீ டேஸ் பக்கமாக வாய்ப்பு இல்லைங்களே சார் அதுக்கு அப்படிங்ளா சரி நான் ஹெட்மாஸ்டர் நான் கேட்குறன் பட் வந்து த்ரீ டேஸ் பக்கமாக கொடுக்குறது ரொம்ப கஷ்டம் சார் மேபி நான் ஒன் ஆர் டூ டேஸ் நான் வந்து அலோவ் பண்ணுறது நான் ஹெட்மாஸ்டரை கேட்குறேன் பையனோட ஸ்டடீஸ் ரொம்ப கொஞ்சம் புவராக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் இதில் காண்சன்ட்ரேட் பண்ணி படிக்க வைக்கலாம்ன்னு சொல்லி பார்த்தோம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ரிட்டன் ஃபார்மட்டில் ஒரு லெட்டர் ஃபார்மட்ல எழுதிக்கிங்க ஸோ என்ன பர்பஸ்சு யார் வரீங்கன்னா ஏன்னா மற்ற பங்க்ஷனாக இருந்தால் கூட மேபி ஆ இப்போ மேரேஜ் கோயிலுக்கு போகிறோம் இந்தமாரி இருந்தா ஓகே பட் மாமா ஃபாரின்லந்து வராங்கன்றதுக்காக அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ உங்களோட இம்பார்ட்டண்ட்ஸ் அதில் எழுதுங்க ஒரு லெட்ரு லெட்ரு பார்மெட்டில் ஒரு எக்ஸ்ஹியூஸ் லெட்ரு எழுதி கொடுங்க லீவ் லெட்ரு எழுதி கொடுங்க நான் மேலிடத்துலன்னா கேட்டு நான் உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் என்னான்னு பார்த்துட்டு சொல்றேன் சரிங்களா ம் சரி ஓகே சார் ஆனால் ஒன் ஆர் டூ டேஸ் தான் கிடக்கும் அதுக்கு அவ்வளோ தான் பண்ணுவாங்க அக்காடமிக்கில் அதுக்கு மேலே அல்லோவ் பண்ண மாட்டாங்க ரெண்டு நாள் இருந்தால் ஓகேங்களா சரிங்க ஓகே சார் நான் மேலே பேசுறேன் நீங்கள் லெட்ரு பார்மட்ல தம்பிகிட்ட எழுதிகிட்டு நீங்கள் கொஞ்சம் அனுப்பிச்சு விட சொல்லுங்கள் ஆ அனுப்பிச்சு விட சொல்லுங்கள் அவங்க ஹெட் மாஸ்டர் கிட்ட ஃபுல்லாக அவங்க சைன்னை வாங்கி கிட்டு பர்மிஷன் கொடுத்துடுவாங்க நான் ஃபார்வேட் பண்ணிவிடுறன் உங்களுக்கு இல்லை நீங்கள் வந்து மறுநாள் வந்து அவங்ள லீவ் எடுத்துக்க சொல்லுங்கள் டூ டேஸ் லீவ் எடுத்துகிட்டு திரும்பி வந்து ஸ்டடீஸில் வந்து படிக்க சொல்லுங்கள் சரிங்களா

கொஞ்சம் இப்போ பரவாயில்ல பட் எபோ ஆவரேஜில் இருக்காப்பில ஸோ அதனால் தான் நான் லீவ் கேட்டனே கொடுக்காம நான் இவ்வளோ நாள் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ ஸ்டடீஸில் எக்ஸாம் வந்துட்யிருக்கு அதனால் ரொம்ப சிக்கலாகருக்குது எல்லாரும் பண்ணுறது தான் எல்லாரும் பண்ணுற ஒரு விஷ்யம் தான் இவரும் பண்ணுறாப்ள சிக்கலான விஷயம் தான் இருந்தாலுமே வந்து யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை பையனோட படிப்பு வந்து அவன் கையில இருக்குது பட் அவங்களும் கேர் எடுத்து படிக்கணும்ன்னா அதுக்கு நீங்களும் வந்து ஹெல்ப் ஃபுல்லாகருக்கணும் இப்போ நீங்கள் வந்து வீட்டில் வந்து டிவி பார்த்துட்டு சரி அந்தமாரி இல்லாமல் ஸோ நீங்களும் ஒரு இன்க்ளூடாக அவன்கிட்ட இருக்கிறப்ப மட்டுந்தான் நம்ம இப்போ புக் எடுத்து படிக்கணுமோ அப்போ அவனும் புக் எடுத்து பார்த்து தான் எல்லாத்தையும் பார்க்குறானே தவிர கேட்ட வார்த்தை தான் பேசுறான் ஸோ நம்ம உள்ளே இறங்கி எதாவது ஒன்று முடிச்சு கற்றுக்குடுக்குறப்ப தான் அவன் படிக்க இன்ட்ரஸ்ட் வரும் நம்ம டிவி பார்த்துட்டு நியூஸ் அப்படி பார்த்துட்டு இருக்கப்போ வந்து படி தம்பின்னா படிக்க மாட்டான் இந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்குது ம் ம் ம் ஒன்பது மணிக்குங்களா ம் ம்

ம் ம் ம்

இல்லை ஸ்கூலில் எதுவும் கேட்க மாட்றாங்கன்னு இல்லை ஸ்கூலில் எதுவுமே கேட்காம இருந்தாங்கன்னா பையனை கண்டிச்சு லீவு கேட்டுவிட்டு டக்குன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ ஸ்கூலில் எந்த ப்ராப்பரும் இல்லாமல் இருந்துருந்தாங்கன்னா தம்பி வந்து உங்கள்கிட்ட கேட்காமலே ஏன்கிட்ட கேட்காமலே லீவ் எடுத்துருக்கலாம் இது புராப்பராக நடக்கிறதுனால தான் மேபி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபோன் போட்டே பேசுகிற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு அகாடமி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லைனா பையன் பாட்ட யார் கேட்டா என்னனு சொல்லி லீவ் எடுத்து போயிருப்பாபுள்ள அந்தமாரி இல்லாமல் புரியுதா ஒரு ஸ்டிட்டான இது இருக்குது பட் பையன் வந்து படிக்கிறான் நாங்கள் வந்து ஸ்டடீஸ் எப்போதுமே ரொம்ப பிரஷர் பண்ணி கொடுக்க மாட்டோம் பிரஷருங்கிறது ஸ்கூல் டைமில் வந்து எந்த அளவுக்கு படிக்கிறானோ பையன் எபபோ அவரேஜில் இருக்கிறான் ஸோ நம்ம ஒருத்தரை ஆவரேஜ் வரணுன்னு அவனை பழக்க படுத்தணும் அஞ்சு மணிக்கு எழுத மாட்டான்னா எழுந்திரிக்க மாட்டான் ஒரு வாரம் கரெக்ட்டாக எழுந்திரிக்க அடுத்தடுத்து கட்டத்தில் தான் அவனை வந்து சரி பண்ண முடியும் உடனே சரி பண்ண முடியாது அதனால் மேக்சிமோம் நம்ம ஸ்கூலில் மேக்சிமோம் அகாடமி வந்து கொடுத்துடுவோம் எப்படினா எஜிகேஷன்லாம் இருக்கணும் எப்படிலாம் படிக்கணும் எப்படிலாம் வந்து ரிட்டன் பார்மட்டில் இருக்குன்னு டேஷஸ்லாம் நிறைய கொடுத்துடுவோம் அதுலாம் ஸ்கூல்ல ஏற்கனவே படிச்சிடுவாப்பில அதனால் எபோ ஆவரேஜில் இருக்காப்பில வீட்லையே படிக்க வைக்கிறது உங்களோட பொறுப்பு தான் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவாப்புள்ள அதில் நம்பிக்கை ஒன்றும் பிரச்சனை இல்லை மார்க் வேணும்ன்னா தம்பி வீட்டில் படிக்கணும் படிச்சால் மட்டும் தான் முடியும் அதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கனும் நான் பார்த்துக்குறன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கண்டிக்கிறேன் சம்மந்தமாக நான் பார்த்துக்குறன் வீட்டில் கொஞ்சம் அவனை இன்ட்ரஸ்ட் எடுத்து தனிப்பட்ட முறையாக நீங்களும் உட்காந்து சொல்லி கொடுங்க நீங்கள் கொஞ்சம் அவனோட அடுத்தடுத்து போக முடியும் அவனால் இல்லைனா போக முடியாது இல்லைனா அதே மெயின்டன்ஸ்லையே இருந்துகிட்டு இருப்பான் சரிங்களா ஸோ நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்ன்னா அந்த லெட்டர் பார்மெட் மட்டும் கொஞ்சம் மறந்துவிடாம அனுப்புச்சு விட்ருங்க

நீங்கள் சைன் போட்டு நீங்கள் பெர்மிஸ்ஷன் அனுப்புச்சு விட்ருங்க நான் ஹச் எம்க்கு பார்வேட் பண்ணிவிட்டு அவங்க லீவ் கொடுத்துட்டா நீங்கள் ஒரு டூ டேஸ் பக்கமாக எடுத்துக்கலாம் சரிங்களா மறுபடியும் வந்து அவனை படிக்க சொல்லுங்கள் ஆ ஓகே நன்றி நன்றி